விஞ்ஞானிகளைப் பற்றி நான் பள்ளிக்கூடத்தில் அதிகமாக படிச்சதில்லை அப்துல் கலாம் அவங்களப் பற்றி கேள்விப்பட்டிருக்குறேன் டிவிலேயும் பார்த்துருக்குறேன் இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு அவர் படும் முயற்சி செஞ்சது படித்து பயங்கரமாக முயற்சி செஞ்சு அதைக் கண்டுபிடிச்சி நம்ம நாட்டுக்கு மொதல் மொதல் கொடுத்தவரும் அவரு நல்ல விஞ்ஞானி குழந்தைகளோடு நல்லா ப பள்ளிகளுக்கெல்லாம் போய் எல்லாத்துக்கும் இந்தமாதிரி அறிவியல் பற்றி நல்லா நுணுக்கமாக எல்லாத்தையும் புரியமாதிரி சொல்லிக்கொடுத்தார் பல விஞ்ஞானிகளை உருவாக்கணும்னு போராடினாரு ப அதுக்கான நிறையா முயற்சிகளும் செஞ்சார் அவரைப் பற்றி அதுக்கப்பறம் சிவன் சிவன் சார் அவங்களும் நல்ல விஞ்ஞானி அவங்களும் சில நாள் அதில் இருந்திருக்குறாங்க விஞ்ஞானத்தப் பற்றி பல பல இதிலெல்லாம் சொல்லியிருக்குறாங்க நான் அதிகமாக படிக்கலை பள்ளிக்கூடத்தில் படிக்கலை ஆனால் டிவியில் எல்லாம் பார்த்துருக்குறேன் அவரும் நல்லவர்தான் மயில்ச மயில்சாமி அப்படிங்கிறவரு அவருக்கும் அவருந்தான் அவரும் நல்ல விஞ்ஞானி அவரும் எல்லா இதை பற்றியும் எல்லா சொல்லி இருக்கிறாங்க டிவிலேயும் பார்த்துருக்குறேன் செய்தி பத்திரிக்கையிலேயும் படித்திருக்குறேன் அதுலேயும் நல்லா இது இப்பது விஞ்ஞானம் என்ன ராக்கெட்டு என்ன அதனுடைய தொழில்நுட்பம் என்ன இதையெல்லாம் எப்படி இது எது எதுக்கு யூஸ் ஆகுது இது எதனால நமக்கு தெரிஞ்சுக்கோனு அப்படிங்கிறத பூராக பள்ளி மாணவர்களுக்கும் சொல்லிக்கொடுக்குறாங்க வெளிநாட்டு மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம நாட்டு மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அனைவருக்கும் தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதுக்காக விஞ்ஞானத்தைப் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாரு என்ன ராக்கெட்டு இது என்ன கடல் ஆராய்ச்சி காற்று ஆராய்ச்சி இவ நில ஆரா ஆராய்ச்சி இப்படி ஒவ்வொன்னிற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ஜின் ஒவ்வொரு ராக்கெட் இப்படி நமக்கெலாம் தெரியாதப் பூராக தெரிகிறமாதிரி இப்போ உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமாக இவங்களெலாம் வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறையா பேர் அதைப் பார்த்து அதற்கான முயற்சியும் செஞ்சிருக்கிறாங்க படிப்பை அந்தப் படிப்பை தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கின்றாங்க ஒரு சில மாணவர்களும் அவங்களைப்போலவே இதைவிட நல்ல சிறப்பாக செய்யணுங்கிற முயற்சியும் செய்கிற அளவுக்கு அவங்க நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க எல்லா மாணவர்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க